நாங்கள் கடலுக்கு போறோம்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஆழமான இடத்துல மீன் படகு விழாது கொஞ்சம் ஆழம் கம்மியான இடத்துல படகு விழும் அது பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் ஒரு படகு விழும் சுறா மீன் ஒரு பக்கத்து விழுவும் சில நேரத்தில் கோலா மீன் நிறைய பதக்கு விடுவோம் அது மாரி இடத்துக்கு தகுந்தாப்புல நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்தை வச்சி நிறைய மீன் பிடிப்போம் எல்லாரும் எந்த நேரத்துலயும் அங்கே மீன் பிடிக்க வர முடியாது அனுபவம் உள்ளவங்கள் மட்டும் தான் அங்கே மீன் பிடிக்கலாம் நாங்களும் அப்படி தான் இடத்துக்கு தகுந்தாப்புல எங்களைய மாற்றிக்குவோம் வலையை மாற்றிக்குவோம் நெத்திலி மீன் கோலா மீன்னுக்கு தகுந்தாப்புல வலை போடுவோம் பெரிய மீன் இது மாரி சுறா மீன் போல் பெரிய மீன் எல்லாம் கிடைக்கும்போது வாளை மீன் எல்லாம் கிடைக்கும்போது அதுக்கு வலகு பத போட்டால் தான் அதுக்கு தகுந்தாப்புல மீன் கிடைக்கும் நாங்கள் ய ஒ ஒரு வாரமும் இருப்போம் ஒரு மூணு நாள் இருப்போம் எங்களுக்கு ஏதுங்க வாழ்க்கையில் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கறதே ஒரு வாரம் ஆகுது மூணு நாள் ஆகுமுங்க ஏழு மணி நேரம் பதினோறு மணி நேரம் மூணு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் இப்படி நாள் கணக்குலயும் கிடப்போம் வாரக் கணக்குலயும் கிடப்போம் ஒரு நாளும் இருப்போம் சில நேரத்தில் எதும் குடும்ப விசேஷன்னா ஒரு நாளும் இருப்போம் இப்படி தாங்க எங்கள் வாழ்க்கையை போயிகிட்ருக்கு ஆனால் அனுபவம் இல்லாமல் யாரும் கடல்ல மீன் பிடிக்க முடியாதுங்க நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்கோம்